ஆமாம் சொல்லுங்க சார் அ ஆமாம் ஆமாங்க சார் ஆமாம்ங்க நான் பையன் ஃபயாஸ் கான் அ ஆமாம்மா ஒசூரில் படிச்சாங்கமா அவன் டென்த்து வரைக்கும் படிச்சான் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இங்கே சேர்த்துலானு ட்ரினிட்டிவ் ஸ்கூலில் சேர்த்துலான்ட்டு எவ்வளோமா ஃபீஸு எப்படி நீங்கள் சொன்னிங்கன்னா நல்லாருக்கும் பஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தொளசணுங்களா ஆ

ஃபர்ஸ்டு குரூப்பு என்னமா ஃபர்ஸ்ட்டு குரூப்பு ஆ செகண்ட் குரூப்பு

டென் பர்சன்ட் எதோ உங்களுக்கு பஸ் வசதி எதாவது இருக்குதாமா நம்ம கொஞ்சம் புதுப்பேட்டை வரைக்கும் வந்துவிட்டோம்னா ஆ பஸ்ஸு ஆ பஸ் வசதி இய இயருக்கு ஆ த்ரீ தொளசணா சரி சரிமா சரி அப்பிங்களா எயிட் ஓ க்ளாக்கு வருணும் ஆ பஸ்ஸு பஸ்ல ஓ ஓ சரி சரிம்மா சரிம்மா அம்ம ஈவினிங்காக சிக்ஸ் ஓ க்ளாக் முடிஞ்சிருமா ஆ ஓகேமா ஓகே உங்கள் கண்டிஷன் ஓகே ஓகே ஓகேமா சரிமா அப்படியின்னா நான் பிள்ளைய கூப்பிட்டு வரம்மா ஆ எதோ அ ஆ இருக்கு இருக்கறாருமா இருக்குறார் அவர் கிரிக்கெட்டு விளையாட்றார் வாலிபாலு சரி சரி சரிமா சரி ஓகே ஆ நீட்டும் இருக்குங்களா அதுக்கு அதுக்கு எதாவது சார்ஜு இருக்குங்களா சார்ஜு பண்ணுவிங்களா நீட்டுக்கு ஒன் இயருக்குங்களா சரி சரி சரிமா சேர்த்துருந்தான் இருக்குறம்மா நான் வந்து நான் சேர்த்திறன்மா அப்படின்னா நான் வந்துடுறேன்மா நான் நான் நாளைக்கு வந்துடுறேன்மா நான் ஓகேங்களா மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் நேரில் பேச வேண்டியதாக இருக்குது மீதி டீட்டெயில்ஸு என்ன எது எது நேரில் வந்து ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே